வணக்கங்க ஆமாம்ங்க ட்ராவல் ஏஜென்சி தாங்க சரி சரிங்க வார கடைசிலிங்களா சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க எத்தனை பேருங்க ம் சரிங்க சரிங்க சரிங்க நான் செக் பண்ணி தாங்க நான் வேலைக்கே வச்சுருக்கிறேங்க எல்லாமே நல்ல ஃபேமிலி மேன் தாங்க எல்லாமே ஃபேமிலி மேன் தாங்க எல்லாமே ம் அதாங்க நானும் ஃபேமிலியோட போகறீங்க அப்புறம் நம்ம நல்லா ட்ரைவராக தானுங்க அனுப்பணும் ம் ஆமாம்ங்க சரிங்க ம் சரிங்க ஆ சரி சரிங்க ஆ சரிங்க அப்போ வந்து வந்துடுவிங்களா இல்லை ஸ்டே பண்ணுற மாதிரிங்களா சரி ம் நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு ட்ரைவரை அனுப்பிச்சுடுறேங்க ம் சரிங்க சரிங்க சரிங்க அப்புறம் ட்ரைவருக்கு எதாவது டிஃபன் லன்ச் எதாவது அரேஞ்ச் பண்ணுவிங்களா எதாச்சும் சரி சரி சரிங்க ம் ஓகே மேம் ஓகே மேம் அது நீங்கள் பிரியப்பட்டா கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லிங்க ஆமாம்ங்க அப்படி நீங்கள் சரிங்க சரிங்க அதெல்லாம் சேஃப்ட்டி ம் அதெல்லாம் நல்ல ட்ரைவர் ஆமாம்ங்க ஆமாம்ங்க நீங்கள் இப்படி புது ட்ரைவிங்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லாம் மெதுமாக போகறமாரி தானங்க சேஃப்டியாக தானங்க போவாங்க கூட்டிகிட்டு போயிவிட்டு வருவாங்க இங்கே பொறுமையாக தாங்க ஓட்டுவாங்க நம்ம போட்டுருக்கிற ட்ரைவர் எல்லாமே நீங்கள் வெளியில விசாரிச்சுருப்பீங்கனு நினைக்கிறேங்க ஏஜென்சி பற்றி ஆமாம்ங்க ஸ்பீடு ப்ரேக்ல எல்லாம் போகும் போது மெதுவாக தான் போவாங்க அப்படியெல்லாம் ஸ்பீடாகலாம் போக மாட்டாங்க சரிங்க ஆமாம் நமக்கு ரெண்டு நாளைக்கி முன்னாடி நீங்கள் கன்ஃபார்ம் சொல்லணுங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க என்னங்க இப்போ முகூர்த்த டைமு முகூர்த்த டைமு அப்புறம் புக்கிங் நிறையா வந்துச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்க சரிங்க சரிங்க இல்லைங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அமௌண்ட்டு சொல்லிடுறேன்னே எவ்வளோன்ட்டு ஆமாம்ங்க சரிங்க சரிங்க அதுக்கு தான் நீங்கள் மற மறக்காமல் ரெண்டு நாளைக்கி முன்னாடி சொல்லிருங்க ம் ம் ம் சரி சரிங்க அதெல்லாம் சேஃப்டியாக பத்ரமாக கூட்டிகிட்டு போயிவிட்டு கொண்டுட்டு வந்து விட்டுருவாங்க வீட்டில ம் சரிங்க சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஓகே வணக்கங்க